வணக்கம் ஓ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரெவின் அம்மாவா நல்லாயிருக்கிங்களா வீட்டில் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா அப்புறம் ரெவின் எப்படி படிக்கிறான் வீட்டில் ஓ அப்படியா ஆ ஸ்கூலில் இப்போதான் ஃபஸ்ட் மிட்டம் நடந்துருக்குது மேக்ஸில் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறான் இன்னும் கொஞ்சம் எஃப்போர்ட் போட்டால் அவன் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம கொஞ்சம் அவனை வெளியில் படிக்கிறத்துக்கு கொஞ்சம் ஆர்வத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு வரணும் மற்றபடி வந்து க்ளாஸில் அவன் பாட்டுக்கு இருக்கிறான் நல்ல பிள்ளை தான் தப்புலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே அந்த ஃபஸ்ட்டு யுனிட் டெஸ்டில் வந்து பார்த்த வரைக்கும் அவனோடய மார்க்ஸ் வந்து மேக்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான் அதனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறே வந்து அடிக்கடி லீவ் போட்டுடுறானே உங்கள் பையன் ஏன் ஓ ஓ ஓகே ஓகே அதை கொஞ்சம் கவனிக்கணும் இன்னோன்று இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவ் எடுத்தடுறான் அது கொஞ்சம் வருத்தம் எங்களுக்கு ஏன்னால் படிக்கிற பையன் கொஞ்சம் தொடர்ந்து ஸ்கூலுக்கு வந்தான்னால் இன்னும் கொஞ்சம் அவனை நாங்கள் டெவலப் பண்றத்துக்கு வசதியாக இருக்கும் திடீர்னு லீவ் போட்டான்னால் அப்புறம் அந்த லீவில் நடத்துற பாடத்தெல்லாம் அந்த பையன் எப்படி படிப்பான் அதை கொஞ்சம் நீங்கள் பேரன்ட்டாக கொஞ்சம் யோசிக்கணும் அதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் அவனை கைட் பண்ணுங்கள் அதனால் கொஞ்சம் கவனித்துக்கணும் ஆ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதில் கலந்துக்கிறான் கலந்துக்கிறான் ரொம்ப வந்து இதான பையன்லாம் கிடையாது அவனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலதில் அட்டென்ட் பண்ணுறான் இன்னும் கூட சில திறமைகள் அவன்கிட்ட இருக்குன்னு நினைக்குறேன் அதை கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிட்டிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்து நீங்கள் அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறத்துக்கு தான் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படினு சொன்னால் இந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அவன் படிச்சான்னால் ட்டுவல்த்தில் நிறைய மார்க் எடுக்கிறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் தான் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் இதாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படி படித்தான்னா அடுத்தது அவனுடைய ஃபியூச்சர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐஐடி இன்ஜினியரிங் அப்படினு வேறே கோர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் பிளஸ் டூன்றது ஒரு முக்கியமான இது இல்லையா அதில் வந்து அவன் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் மார்க்ஸு எடுக்கணுன்ற கட்டாயத்தில் நீங்களும் பேரன்ட்டாக விருப்பப்படுவிங்க நாங்களும் அதைத்தான் விருப்பப்படுகிறோம் எல்லா பசங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் எதிர்காலத்தில் அப்படின்றது தான் ஒரு ஆசிரியராக என்னோடய இது அதனால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் பையன்கிட்ட உட்காந்து அவனை நீங்கள் நல்லா இது பண் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ